நாங்கள் யோகாலாம் என்றைக்கும் செஞ்சது இல்லை யோ யோகா செய்யணுன்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்கிறது என்னன்றது எங்களுக்கு தெரிகிறது இல்லை அதனால நடக்கணுன்னு சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து முடிஞ்சால் காலையில் ஒரு மணி நேரம் எதோ அப்படி ஊரில் கிரௌண்ட் இருக்குது அது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வருவோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி காலையில் போக முடியல அப்படின்னா சாயந்தரத்தில் அப்படியே நடந்து போயிட்டு கிரௌண்டை ஒரு நாலு சுற்று அஞ்சு சுற்று சுற்றிட்டு அப்புறமா வருவோம் அப்பப்போ சொல்லுவாங்க யோகாவுக்கு எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நமக்கு அந்தமாதிரி போகிறத்துக்கு நேரம் இருக்கிறது இல்லை நம்ம குடும்பத்தை பார்க்கணுன்னா சமைக்கணும் குழந்தைகளை பார்க்கணுன்றதுனால நம்மளால் யோகா கிளாஸ்கெலாம் போக முடிகிறது இல்லைங்க அதனால வந்து நடக்கிறது மட்டுந்தான் நடந்து போகிறோம் வேறு எதுவும் செய்கிறது இல்லை